ஹலோ சார் வணக்கம் சார் சார் என் பேர் மகேஸ்வரி சார் உங்கள் உங்கள் ஏஜென்சியில் ஒரு பைக் ஒன்று வாங்குறதுக்காக மொதலில் என்குவைரிக்காக கால் பண்ணியிருக்கேன் சார் பேச முடியுமா இல்லை சார் கொஞ்சம் இந்த எலக்ட்ரிகல் பைக் அந்த மாதிரி தான் இப்போ நிறையா வாங்கிட்டிருக்காங்க இல்லைங்களா எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னால் எந்த கம்பெனியில் எந்த மாடலில் வாங்கினா சரியாக இருக்கும் அப்படீன்னு சொன்னீங்கன்னால் பார்க்க வறோம் சார் நேரில் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஆப் ஓகே சார் இல்லை இப்போது இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து என்னோடய ஃப்ரெண்டுகளும் வாங்கியிருக்காங்க அதனாலே அதை பற்றி நிறையா சொல்லுறாங்க அதனால் ஓகே சார் சரிங்க சார் அது எப்படீங்க சார் சார்ஜ் பண்ணிக்கணுமா ஓகே ஓகே இல்லை அது என்ன சார்ஜ் பண்ணிக்கணுமா ஓகே சார் இல்லை மொதலில் பைக் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆ ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே என்ன ரேஞ்ச் இருக்கும் சார் ஒன் தர்ட்டி ஒன் ஃபிப்டி அந்த ரேஞ்சில் இருக்குமா ஓகே ஓகே ஓகே ஓகே இப்போது சப்போஸ் நீங்கள் எனக்கு டியூ கிடைக்கும் அப்படீன்னு சொன்னால் உங்கள் உங்கள் கிட்ட டியூ எல்லாம் பண்ணுறீங்களா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால்மன்ட் கொடுக்குறீங்களா நீங்கள் லிங்க் பண்ணி விடுவீங்க நீங்கள் லிங்க் பண்ணி விடுவீங்களா இல்லை நாங்கள் வெளியில் பார்த்து தான் கூட்டிகிட்டு வரணுமா அந்த மாதிரி ஆ ஓகே சார் ஓகே சரிங்க சார் நாங்கள் நேரில் வந்து பார்க்குறோம் ஆ ஓகே ஓகே ஓகே சார் தேங்க்யூ